இப்போது எங்கள் கோபியில் பார்த்தோம்ன்னா கிரா ஒரு சமூகத்தோட பாரம்பரிய நடனம் அப்படிங்கிறது கோவில் திருவிழாவில் ஆடக்கூடிய நடனங்கள் வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு விஷயம் இப்போ வந்து கம்பத்தாட்டம் ஆடுறது சலங்கை கட்டி ஆடுறது சாமி ஆட்டம் ஆடுறது கும்மி ஆட்டம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அன் அங்கே எங்கள் கோபியில் வந்து நடக்கும் இது மோஸ்ட்லி வந்து கோவில் திருவிழா அந்த மாதிரியான வ விஷயங்கள்ல வந்து அதிகமாக நடக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ஃபங்ஷன் நடக்கணும் இல்லாட்டி ஒரு ஒரு க கல்யாணம் ஒரு ஃபங்ஷன் எதாவது நம்ம ஊரில் அப்படி நடக்குதுனால் எல்லா மக்களும் சேர்ந்து ஆட கூடிய ஒரு ஆட்டம் கம்பத்தாட்டம் கண்டிப்பாக அது கோவில் திருவிழா மட்டும் கிடையாது எல்லா இடத்துலியுமே எல்லா விஷயத்துக்குமே எங்கள் கிராமப்புற நடனங்கள் வந்து எல்லா விதத்திலேயுமே உதவியாக இருக்குது நடனங்கள் மட்டும் இல்லாமல் இசையும் பார்த்தோம்ன்னா ரொம்ப பொ பொருத்தமாகவே இருக்கும் எங்களோட ஊர் எங்களோட கிராமத்துகளெலாம் அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தா நடனத்துக்காக பரதநாட்டியம் நடந்துருக்காக கலாஷேத்ரம் அந்த மாதிரியெல்லாம் உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளோட நடனப்புற நம்மளோட வந்து நடனங்கள் நிகழ்த்தப்படுற விதம் வந்து கலாச்சாரங்கள் வந்து மிகவும் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஓவரால் இண்டியாவிலயுமே இது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஏன்னால் நடனங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வந்து நம்ம நாட்டில் இருக்குது